ஹலோ மேம் விஜயன் ஸ்கூலுங்களா ஆ மேம் நாங்கள் என் பையனுக்கு அட்மிஷன் போடணும் எப்போ மேம் வரட்டும் லெவன்த்துக்கு

ஓகே மேம் மேம் அவன் வந்து சிஎஸ் மேக்ஸ் வேணும்னு சொல்கிறான் ஓகே மேம் டென்த்தில் வந்து மார்க் வந்து ஃபோர் நையன்ட்டி எயிட் எடுத்துருக்கான் மேம்

ஏன் மேம் சிஎஸ் மேக்ஸ் தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறான் ஆமாம் மேம் நாங்கள் விசாரித்து பார்த்தோம் சே இது ஸ்டேட்லேயே செகண்ட் மார்க்கு அதான் விசாரித்து பார்த்தோம் உங்கள் ஸ்கூல் தான் தமிழ்நாட்டுலேயே பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க ஆ அதான் மேம் உங்கள் ஸ்கூல்லேயே சேர்த்துலாம் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோன்னு சொல்லுங்கள் மேம் கொஞ்சம் ஓகே மேம் இல்லை வேன் வேண்டாம் ஸ்கூல் பக்கத்தில் தான் எங்களுக்கு நாங்கள் வாக்கிங்கோ இல்லை சைக்கிள்லேயோ வந்துரலாம் ஓகே மேம் நாளைக்கு எத்தனை மணிக்கு மேம் வரட்டும் எப்போ ஃப்ரீயா இருப்பீங்க ஓகேங்க ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்